எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசுப் பள்ளிகளில் இப்போ நிறைய சலுகைகளை கொண்டுட்டு வந்துருக்கிறாங்க அது நம்ம ஸ்டாலின் ஐ ஐயா ஆட்சியில் வந்து இப்போ ஸ்மார்ட் க்ளாஸ்லாம் கொண்டுட்டு வந்துருக்காங்க ஸ்மார்ட் க்ளாஸ் மூலிமா பசங்க வந்து நிறைய ஈஸியாக எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவுது நாங்கெல்லாம் படிக்கும் போது ஆசிரியர்கள் வந்து போர்டில் கரும் எழுதிப் போட்டு அப்போ வந்து சொல்லித் தரும் போது ஒரு சில பிள்ளைகளுக்குப் பு புரியும் ஒரு சில பிள்ளைங்களுக்குப் புரியாமல் போயிடும் ஆனால் இப்போ வந்து ஸ்மார்ட் க்ளாஸ் மூலிமாக வீடியோ மூலிமா எடு சொல்லிக் கொடுக்கறதுனால பசங்க வந்து ரொம்ப ஈஸியாகவும் எளிதாவும் புரிஞ்சுக்கின்னு அவங்க படிப்புத் திறனை மேம்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசுப் பள்ளிகள் இப்போ க ம முன்னாடி எல்லாம் மதிய உணவு மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து காலை உணவும் சேர்த்து கொடுக்கறதுனால அவங்க ஊட்டச்சத்தில் நிறைய கவனத்தை செலுத்துகிறாங்க அதனால் வந்து நிறைய பேர் அரசுப் பள்ளிகளில் பசங்களை சேர்க்கணுன்னு விரும்புகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பசங்களுக்குக் லேப்டாப் கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க தூரத்திலேருந்து வர பிள்ளைங்களுக்கு அந்த சைக்கிள் ரொம்ப உதவுது அதுக்கப்புறம் வந்து இப்போது ஸ்மார்ட் க்ளாஸெலாம் ரொம்ப பசங்களுக்கு உதவுது அதை அப்புறம் வந்து நீட் சென்ட்ருன்றது மாதிரி நீட்டை பற்றி எல்லாம் ஸ்கூலில் எடு எடுக்கிறாங்க அதனால் பசங்களுக்கு நீட் சென்ட்ரை தேடிப் போகணுன்ற அவசியம் இல்லாமல் ஏழை பிள்ளைங்களுக்கு நீட் சென்டர் ரொம்ப உதவுது அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குத் தேவையான இடம்லாம் இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய இருக்குது அதனால் வந்து பசங்களுக்கு கல்வி

வளர்ச்சி ரொம்ப அதிகமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கல்வி அள வளர்ச்சி ரொம்ப மேம்பட்டு இருக்குது